எங்கள் ஊரில் வந்து ஹிந்து முறப்படி எப்போதுமே இங்கே ஒன்பது நவகிரகங்கள் கோவில் உள்ளன அந்த ஒன்பது கோவிலுமே வந்து திருவிழா நடக்கும் போது அதுக்கு வந்து என்னென்னா அதிகமாக பூக்கள் தான் ரெடி பண்ணுவாங்க தேர் வர்றதுலேருந்து எல்லாமே அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தேர் இழுக்குறது இதெல்லாம் நல்லா இருக்கும் ஒன்பது கோவிலுக்கும் நான் வந்து போய்ட்டு வந்திருவேன் அப்புறம் சிவராத்திரியெலாம் வந்துச்சா சிவன் கோவிலுக்கு போய் உட்காந்து கண் முழிப்பேன் விடிய விடிய உட்காந்து கண்ணு முழிப்பேன் அப்புறம் பன்னெண்டு கோவிலுக்கும் நாங்கள் போய்ட்டு வந்தோம் பன்னெண்டு கோவில்லேயும் போய் ஒவ்வொரு விதமான சிவனெலாம் போய் நான் பார்த்துட்டு வருவேன் அப்புறம் முஸ்லிம் மதப்படி சொன்னால் நான் அதிகமாக அவங்க இதில் என்னன்னு எனக்கு தெரியிலை சொல்ல போனால் அவங்க தர்காவுக்கு தான் செல்லுவாங்க அதிகமாக அவங்க இதில் அப்பறம் அவங்க பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க கிறிஸ்ட்டியன் முறப்படி சொன்னால் அவங்க வந்து இங்கே குருசு கோவில் திருவிழா வரும் அப்போ வந்து குருசு கோவில் திருவிழான்னா பத்து நாள் நடக்கும் அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கெலம வந்து எல்லோருக்குமே சாப்பாடு போடுவாங்க யார் வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம் அதில் வந்து சொல்லுவாங்க ச அவங்க சாப்பிட்ட இலை எல்லாம் நம்ம எடுக்கிறது வந்து நம்மளுக்கு புண்ணியமெலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலயே ச நிறைய பேர் எங்கள் ரிலேட்டிவ்விலே நிறைய பேர் எல்லாம் போய் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய கடைலாம் போடுவாங்க அதுக்காகவே திருவிழா வந்து தேர் பவனி வரும் சிலுவை பாதை நடக்கும் இதுக்காக சிலுவையெலாம் ரெடி பண்ணிகிட்டு ட்ரம்ஸ் அடிக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கிட்டயும் நின்று கிறிஸ்டியன் முறப்படி ஜெபம் சொல்லிட்டு தான் அடுத்த இது க்கு நகருவாங்களே அடுத்தவங்க அதிகமாக எல்லா விதமான பத்து நாள் திருவிழா அந்த குருசு கோவிலில் தான் நடக்கும் இந்து முறப்படி வந்து சிவன் கோவிலில் வந்து சிவராத்திரி பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஒன்பது நவகிரகங்கள் கோவில் இருக்குது இந்த அங்காளம்மன் மாரியம்மன் இவங்கள்லாம் கோவில் திருவிழா வைப்பாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் அவங்க ரெடி பண்ணுறது தான் பூ டெய்லியும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஹிந்து முறப்படினா அபிஷேகம் பண்ணிகிட்டு அம்மனை அலங்கரிச்சிகிட்டு அதுக்கப்புறம் தான் தீபா ஆராத்தனையே காட்டுவாங்க அம்மனுக்கு கிறிஸ்டியன் முறப்படி ஜெபம் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஏது எல்லாமே பண்ணுவாங்களே